எனக்கு வந்து பாட்டு கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கால் ஃப்ரீ டைம்லெல்லாம் நான் அந்த ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவேன் இது மாரி பாட்டு கேட்குறதுனால வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்குறனால அதை ஃபீல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லாம் ரொம்ப குறையும் இப்போ வந்து நான் வந்து ரொம்ப அலோனாக இருக்கிற மாரி ஃபீல் பண்ணேனாக்கால் எனக்கு வந்து பார்ட்னர் மாரி இருக்கிறது வந்து மியூசிக் தான் ஏன்னாக்கால் அவ்வளோ பிடிக்கும் மியூசிக் கேட்குறது அதுக்கூட ஃபீல் பண்ணி அந்த மியூசிக் கேட்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கால் அது வந்து ஒரு கிவ்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் மாரி இருக்கும் நம்மளுக்கு அது மாரி எனக்கு மெலோடியஸ் சாங் கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் மெலோடியஸ்னால் எப்படினாக்கா ஒரு லவ் ஃபீல் சாங் அது மாரி சாங்க்ஸ்யெலாம் கேட்க வந்து ரொம்ப பிடிக்கும் இது மாரி அது கூடயே இருக்கிற மாரியே ஃபீல்லாகும் அதனால வந்து மெலோடியஸ் சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சித் ஸ்ரீராம் சாங்கும் சரி ஃபீமேல் வந்து பிரியா கோஷல் சாங்கும் பிடிக்கும் சித் ஸ்ரீராம் சாங்னால் கண்ணான கண்ணே மறு வார்த்தை பேசாதே அது மாரி சாங்க்ஸ்யெலாம் ரொம்ப பிடிக்கும் அது மாரியே பிரியா கோஷலோட வந்து உருகுதே மருகுதே சாங்க் நெக்ஸ்ட்டு வந்து முன்பே வா அந்த சாங்ஸ் அப்புறம் வந்து அவங்களோட வாய்ஸு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாய்ஸ் வந்து ஃபீல் லைக் ஃப்ரெண் பார்ட்னர் அது மாரி ஃபீல்லாகும் எதுக் இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணும் ஏன்னாக்கால் நம்ம ஃபீல் பண்ணி அதை கேட்குறதுனால வந்து நம்மளுக்கு எதை பற்றியும் யோசிக்கவே தோணாது அதனால வந்து அவங்க சாங்ஸ்யெலாம் பிடிக்கும் அதுவே சிட் சித்ஸ்ரீராம் சாங்க்ஸ்லாம் அது செமையாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கால் அவர் வாய்ஸ்ஸும் வந்து அவ்வளோ இதாக இருக்கும் அது மாரி மறுவார்த்தை சாங்கில் பாடி இருக்கிறது வந்து செமையாயிருக்கும் அவர் ஃபீல் பண்ணி பாடுவார் அது ரொம்ப பிடிக்கும் அது மாரி வந்து பிரியா கோஷலோட வாய்ஸ் அது வந்து அப்படியே ஸ்மூத்தாக சைலண்ட்டாக இருக்கிற மாரியே இருக்கும் அதனால் ரொம்ப பிடிக்கும் அது மாரி வந்து உள்ளூர் இசைனால் அது மாரி எங்கேயாவது திருவிழா போட்டாக்கால் பாடுவாங்களே அது அப்புறம் பறை அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்யெலாம் வெச்சு வாசிச்சு பாடுவது எனக்கு பிடிக்கும் நாட்டுப்புற பாடல் அது வந்து செமையாயிருக்கும் இங்கே திருவிழா அது மாரி ஏதாவது விழா ஏதாவது நடத்துகிறாங்கன்னா அந்த ஊரில் வந்து அவங்களோட சாங்க்ஸ் தான் அங்கே இருக்கும் அவங்க வந்து அவ்வளோ பாப்புலர் இல்லைனாலும் உள்ளூர் சிங்கர்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க அவங்களோட வாய்ஸ் அப்புறம் வந்து அந்த இதில் தமிழை பற்றி அது மாரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அவங்க பாடுவது வந்து நல்லாயிருக்கும் அது வந்து வைப் கொடுக்குற சாங்காயிருக்கும் அது வந்து ஒரு நாட்டுப்புற பாடலுனாக்கால் நல்லாயிருக்கும் அது வந்து அந்த கிராமம் அதை சுற்றி உள்ளதை பற்றி பேசுகிற இது அதனால வந்து நம்மளுக்கு அந்த ஃபீல்க்குள்ளேயே போய்விட்டு வந்த மாதிரி இருக்கும் நம்மலாம் வந்து ஒரு ஊருக்கு போய் கிராமம் மாதிரி இருக்குது அதை நம்ம வந்து சுற்றி பார்க்குறோனாக்கா அந்த ஒரு பாடல் மூலயமாவே நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும் அது மாரி நிறைய திருவிழா அதிலெல்லாம் போடுகிற சாங்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இது இன்னும் நம்மலையே டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரி ஒரு உள்ள சாங்ஸாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது மாரி சாங்ஸ்யெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கால் அதை கேட்கும் போது நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் தோணாது ஸ்ட்ரெஸ்யெலாம் இருக்காது நம்மள மீறியே என்ஜாய் பண்ணுவோம் நம்ம எவ்வளோதான் டிப்ரெஷனில் இருந்தாலும் அந்த மியூசிக்ஸ்யெலாம் கேட்கும் போது நம்ம வந்து என்ஜாய் பண்ண மாதிரி வெச்சுடும் அவ்வளோ தான்